எனக்கு தெரிஞ்ச தொழில் என்னென்னா நான் ஃபோட்டோ ஸ்டூடியோவில் வேலை பார்த்துருக்கேன் ஃபோட்டோ ஸ்டூடியோவில் வேலை பார்க்குறதே கொஞ்சம் ஜாலியான ஃபன்னான விஷயந்தான் ஏன்னா பார்க்குறதுக்கு நிறையா இருக்கலாம் செய்கிறதுக்கு நிறையா இருக்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு ஃபோட்டோவில் ஒரு நுணுக்கமாக எந்த அளவுக்கு ஹேர்கட் பண்ணணும் எந்த அளவுக்கு விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும்னு ஒவ்வொன்னாக படித்து புரிஞ்சு அதுவே தனி ஃபீல் தான் அது மட்டும் இல்லாமல் நிறைய வேடிக்கையான சம்பவங்களும் நடக்கும் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் போடும்போது தப்பாக மாற்றி போட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்துருக்குது என் ஃலைப்பில் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வேலைக்கு போகும்போது நான் கல்யாண ஃபோட்டோ ஷூட்லா போவோம் அப்போல்லாம் போகும் போது ஜாலியாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு எல்லோர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் நம்மளால் போகமுடியும் அந்த மாதிரி போகும்போது எல்லா வித கல்ச்சர்ஸ்ஸையும் நம்மளால பார்க்க முடியும் அது மாதிரி பார்க்கும் போது ஜாலியாக இருக்கும் போகிற பொண்ணு பொண்ணு மாப்பிள ஃபோட்டோ எடுக்கும் போது அவங்க காட்டுற அந்த எக்ஸ்ப்ரெஷன் அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கே கல்யாணம் பண்ணிக்கணுந்தான் தோணும் பட் இருந்தாலும் அது ஒரு மாதிரியா ஜாலியாக போகும் அப்புறம் ஒருவாட்டி கல்யாணத்தப்போ போனேன் செம்ம சீன் ஆகிடுச்சு என்னென்னு தெரில நான்தான் ஃபோட்டோ எடுக்க போய்ருந்தேன் ஃபோட்டோ எடுக்க போனவன் மெமரி கார்டு ஒன்றைதான் எடுத்துட்டு போய்ருக்கேன் அச்சோ அதெல்லாம் மறக்க முடியாத மூமெண்டு ஏன்னா மெமரி கார்டு அப்படியே ஃபுல்லாக ஆகிடுச்சு நான் ஸ்டூடியோவில் தாலிக்கட்டுற மூமெண்ட் வேறு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கேன் திடீர்னு மெமரி கார்டு ஃபுல்லுனு இருக்குது மெயின் ஃபோட்டோ தாலிக்கட்டுறது அது மட்டும் இல்லைன்னு வெச்சிக்கோங்க கல்யாண வீட்டுக்காரன் என்னை கொத்துக்கறி போட்டுருப்பான் அப்புறம் எப்படி எப்படியோ பண்ணி அந்த தாலிக்கட்டுற ஃபோட்டோ மட்டும் என்னால் எடுக்கவே முடியல அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு பேசி இதை சிங்கிள் கப்புள் ஃபோட்டோல இருக்க சிங்கிள் ஃபோட்டோவை எடுத்து அது மெர்ஜ்ஜி பண்ணி ஜாயின் பண்ணி பார்க்குறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடுச்சு அதுவும் இல்லாமல் அந்த டைமில் அந்த ஆல்பத்துக்கு பேசின ரேட்டை விட கம்மியாக தான் கொடுத்தாங்க எங்கள் ஓனர்லாம் என்னை கழுவி கழுவி ஊற்றினாரு மெயின் ஃபோட்டோவே தாலிக்கட்டுற ஃபோட்டோதான் அதை நீ எப்பிட்ரா நீ ஃபோட்டோ எடுக்காமல் வந்திருப்பேன்னு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கடையில் இருக்கும் போது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்க நிறைய நிறையா பேர் வருவாங்க ஒரு வாட்டிலாம் பாட்டி அம்மா ஒருத்தங்க வந்தாங்க என்னென்னா செம கடுப்பு ஏத்திவிட்டாங்க எப்படின்னா ஃபோட்டோ எடுக்க வந்தாங்க அப்போ இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே அப்படின்னா எண்பது ருபாய் தான் சொல்வோம் ஒரு எட்டு ஃபோட்டோவுக்கு அப்போவே எண்பது ரூபா இப்போலாம் ரேட்டு அதிகமாயிருக்கும் அந்த மாதிரி எண்பது ருபா சொல்லிவிட்டு ஃபோட்டோ எடுத்து ப்ரிண்ட் எல்லாம் போட்டுட்டு ஃபோட்டோவுக்கு போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் போய் கேட்டால் ஐம்பது ரூபாதான்மா இருக்கின்றது என்னால் என்ன சொல்ல முடியும்னு தெரியல இருந்தாலும் வயசானவங்களாச்சேன்னு சொல்லிட்டு நான் அதையும் போட்டு கொடுத்துட்டேன் அப்புறம் இந்த ஃபீல்டு நல்ல ஃபீல்டு தான் பட் என்னென்ன நான் இருக்கிற இடத்துல ஒரு எண்பது பேர் எண்பது பேர் இருந்தால் கூட்டத்தை சமாளிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் தனித்துவமாக தெரிகிற மாதிரி இருக்கணும் இதை நான் என் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பேன் பட் ஆனால் இதை மட்டுமே கற்றுக் கொடுத்து இதை மட்டுமே நீ பெரிய ஆள் ஆக முடியும்னா முடியாது ஏன்னா என்னாலேயே முடியலை ஏன்னா நான் இருந்த ஃபீல்டில் எனக்கு போட்டியாகவே நாற்பது அஞ்சு பேர் இருந்தாங்க இதில் என்னை விட எக்ஸ்ப்ரீயன்ஸ் ஆனால் ஆள் இருக்காங்க அப்போலாம் சும்மாலாம் இருக்க மாட்டாங்க எவன் எடுத்தாலும் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறது ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து அவனே வீட்டில் ப்ரிண்ட்அவுட் எடுத்து ஃபோட்டோவாக மெர்ஜ் பண்ணி போடுறது இப்போலாம் யாரும் ஃபோட்டோ எடுக்க வீட்டுக்கெல்லாம் வரதில்லை முன்னாடிலாம் அதெல்லாம் ஒரு காலம் சார் வீட்டுக்கு அச்சோ